ரோஜா செடி வைச்சோமுன்னா அதில் மரம் வந்து நல்லா தழைஞ்சி பெருசானால் அதில் உள்ள இலைகளெல்லாம் கொம்புகள் வைப்போமா அதையும் வெட்டி வெட்டி மறுபடி சைடுல வைச்சோன்னா மறுபடியும் இன்னும் நிறையா செடி ஆகும் அதில் அதில் வர பூம் பூ வந்து நிறைய எங்களுக்கும் உபயோகப்படுது எங்களுக்குனால் பூ வந்து நிறைய விடும் அப்புறம் மறுபடி கனகாபரம் பூ செடி அது வைச்சமுன்னாலும் அதில் உள்ள நெத விதைக்கள் வந்து நிறைய வ கீழே விழுந்தாலும் சரி இல்லை நாங்களே பொரித்து போட்டாலும் நிறைய கனகாம்பரம் பூ பூக்கும் அதுலேயும் உபயோகமாகவும் கனகாம்பரம் சாமந்தி அப்படிதாங்க சாமந்தி பூ ஒரு செடி வைச்சோமுன்னா அதில் வர சைடில் வர அந்த இலையை வேறு ஒரு செடி பிடுங்கிட்டு மறுபடி நட்டோமுன்னால் மறுபடி நிறையா அதில் மறுபடி பூ பூக்கும் சாமந்தி இல அப்புறம் எந்த செடி சாமந்தி பூ கனகாம்பரம் ரோஸு செடி நிறையாகும் மல்லிகைப்பூ அப்படி தான் மல்லிகைப்பூ செடி வைச்சோம்னா அதில் உள்ள சைடில் ஒரு ஒரு வெள்ளெடுத்து மறுபடி ஒரு வைச்சோம்னா மல்லிகைப்பூ மறுபடி இன்னொரு செடி எதில் நிறைய பூ பூக்கும் மல்லிகைப் பூவில் முல்லை பூவும் அப்படி தான் முல்லை பூலேயுமும் ஒரு செடி வைச்சோம்னா முல்லை பூவில் சைடில் ஒரு குச்சியை வெட் நட்டு வெச்சு நிறைய பூ அதில் வெ வெண்டைக்கால வெண்டைக்கா வந்து வெதை நிறைய பூ வெண்டைக்கா காய் போட்டால் நிறைய விதை வரும் அதில் காயில் காய் எடுத்து வெச்சு அந்த காயில் வந்து காய் வச்சு மறுபடியும் அதையே மறுபடியும் கொண்டு போய் தோட்டத்தில் பராமரித்தோனா அதுக்கு காய்கறி நிறைய எங்களுக்கு உபயோகப்படுதுங்க வெண்டைக்காயில வெண்டைக்காயில அதை காய்